முன்னாடி வந்து பெட்ரோல் விலை கம்மியாக இருந்தனால் தாங்க நாங்கள் ரொம்ப தூரம் ரெண்டு பேருமே போய்விட்டு வந்துடுவோம் நான் எங்கள் வீட்டுக்காரரும் இப்போது வந்து பெட்ரோல் விலை அதிகன்னால வண்டியும் அதிகமாகிருச்சி அதனால ஸ்டாண்ட்டிலே போட்டுவிட்டு போய்விட்டு வர்றோம் போய்விட்டு தங்கிற நிலைம வந்தால் தங்கிவிட்டு தான் வரணும் ஒவ்வொரு நாளைக்கு வந்துடுவோம் பஸ்ஸில் கோழி எல்லாம் இருக்கிறனால அதலாம் பார்க்கணுனு நாங்கள் வந்துடுவோம் முன்னாடியெலாம் அதிகம் சரவணம்பட்டி கணபதி வர காந்திபுரம் வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே பைக்கில் போய்விட்டு தான் வருவோம் இப்போது போக முடியல ஏன்னால் அதிக விலை ஆகி போச்சு வண்டியும் நிறைய ஆகிருச்சு அதனால வண்டியை ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது எங்கனால் வருமானமும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அதனால தீங்கு விளையும் என்று நாங்கள் நினைக்கிறீர் நினைக்கிறீர்